இப்போ பழைய தலைமுறையின்னு பார்த்துட்டோம்னா என்னோட நான் வந்து நைன்டீஸ் அப்போ என்னோட பழைய தலைமுறை அப்படிங்கியில எயிட்டீஸ் செவன்ட்டீஸ் அந்த மாரி என்னோட புதிய தலைமுறையில் இளைய தலைமுறை அப்படின்னு பார்க்கும்போது டூ கே ட்வென்ட்டி ஒன் அந்த மாரி டூ கே கிட்ஸ்ஸெல்லாம் இப்போ இருக்க இதில் பார்த்துட்டோம்னா நாங்கள் நைன்டீஸ் அப்படிங்கியில நாங்கள் வந்து எயிட்டீஸில் வந்துவிட்டு இருந்தது ரொம்ப வந்துவிட்டு அவ்ளோ வளர்ச்சி கிடையாது அப்போ தான் வந்து வளர்ச்சி ஒவ்வொன்றும் ஆயிட்ருக்கு இப்போ நாங்கலாம் டிவி பார்க்கணும் அப்படின் நினைச்சாவே டிவி அப்படிங்கிறது ஒரு வீட்டில் வந்துவிட்டு இருக்காது ஆனால் இப்போ இருக்க டிவி பார்த்தோம்னா இப்போ இருக்க குழந்தைங்க பிறந்த குழந்த கூட எல்இடி டிவியில தான் நான் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுற ஒரு சூழ்நிலையில வந்துவிட்டு அவங்க இருக்காங்க ஆனால் நாங்கள்லாம் வந்து டிவி அப்படிங்கிறத ஒரு சின்ன சைஸில் நாங்கள் பார்த்துருக்கோம் பாக்ஸ் மாரி இருக்கும் அவ்ளோ தான் ஆனால் இப்போ வந்துவிட்டு நாங்கள் பார்க்கற டிவி அதே பாக்ஸு சைஸில் இருந்தாலும் அது வந்துவிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு வித்யாசமாக இருக்கு அப்போ நாங்கள் அந்த தலைமுறையில்ற பார்த்ததுக்கும் இந்த தலைமுறையில் பார்க்கறக்குமான நிறைய வித்தியாசங்கள் வந்துவிட்டு நம்ம பார்க்கறோம் இது இந்த டிவியில மட்டும் கிடையாது இப்போ உணவு பழக்கமாகட்டும் அதே மாரி துணி அந்த டிஃப்ரெண்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு நிறையா இருக்கு இருந்தாலுமே நாங்கள் வந்துவிட்டு அந்த தலைமுறையிலையும் சேர முடியாது இந்த தலைமுறையிலையும் சேர முடியாமல் ஒரு நடுத்தர பகுதியில் தான் நாங்கள் இருக்கோம் அந்த நைன்ட்டீஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஈக்குவலான லைஃப் தான் நல்ல ஒரு முன்னாடி இருந்த பழக்கமும் தெரியும் இப்போ இருக்க பழக்கமும் தெரியும் ரெண்டையுமே வந்துவிட்டு நாங்கள் சார்ந்து தான் இருக்கோம் ரெண்டையுமே வந்து அனுசரிச்சு அந்த ஒரு வாழ்க்கைக்கான இதையும் நாங்கள் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கோம்